இந்தியாவின் வரலாறு என்ன என்றால் காந்தி தாத்தா வந்து கதர் ஆடை அணிஞ்சுன்னு கஷ்டப்பட்டு கல்லு உளிச்சு செக்கிப் பண்ணி போராடி வெள்ளையருக்கிட்ட போராடி இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு வாங்கி கொடுத்தாரு நேரு காமராஜரு இவர் எல்லாமே இந்தியாவுடைய சுதந்திரத்துக்காக போராடினாரு அதனாலே இந்தியாவின் இந்தியா நாடில் இருக்கிறத நான் பெருமையாக நினைக்கிறேன் இது அதனால் இந்தியா வடிவமைத்துள்ளது பெருமைக்குள்ள வரலாற்றுக் காரணம் என்னென்னால் சுதந்திரத்துக்காக இவங்க எல்லாமே போராடினாங்க இப்போது எங்கள் நான் வந்து என் என் பையனை பெற்று வளர்த்து அவனுக்கு ஒரு மிலிட்ரியில் ஆர்மியில் நான் நம்ம நாட்டுக்காக போராட அனுப்பியிருக்குறேன்னு நினைச்சா எனக்கு உண்மையாகவே பெருமையாக இருக்குது பெருமையாக இருக்குது எனக்கு பெருமையாக இருக்குது அந்த மாதிரி நம்ப இந்தியாவுக்காக போராடின அனைத்து தலைவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி மனமார்ந்த நன்றி அவர்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு குடும்பம் நம்பளது குடும்பம் நம்ப நம் மக்கள் நம் மக்கள் நமக்கே சொல்லிட்டு மக்களுக்காக போராடி மக்களுக்காகவே இது பண்ணிணவங்க அதனாலே இன்னும் நிறைய எவ்வளோ வேணும்னாலும் சொல்லலாம் மக்களுக்காகவே அவங்க போராடி அவங்க உயிரைத் துறத்து தொறத்துருந்து துறந் உயிரை விட்டாங்க அவங்க உயிரை விட்டாங்க அதனாலே உயிரை விட்டு நமது இந்தியா இப்போ இருக்கிற மாதிரி ஆளுங்கள்லாம் இருந்தால் இந்தியாவுக்கு சுதந்திரமே வாங்கியிருக்க முடியாது யாரும் இந்திய தலைவர்கள்னே சொல்லவே முடிஞ்சுருக்காது அப்போ இருக்கிற தலைவர்களெலாம் ஒரு சுயநலமாகவும் இல்லாமல் ஒரு ஒரு ஒரு போராளியாக ஜெயிச்சாங்க அதனாலே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது